ஹலோ நான் ராட்சன் பேசுகிறேன் இது காமராஜபுறத்துலேருந்து பேசுகிறேன் உங்கள் ரவி ட்ராவெல்ஸ்ஸா நான் உங்கள் இது டிரைவரை புக் பண்ணியிருந்தேன் வேணு இன்னும் டிரைவர் வரல அவருக்கு என்ன உடம்பு சரியில்லையா ஏதாச்சும் ஆச்சான் டிரைவர்கிட்ட கேட்டு சொல்லுங்கள் சார் தேங்க்யூ சார்